நீண்ட நேரம் நீச்சல் பயிற்சி அல்லது ஒர்க்அவுட் செய்யிறப்ப நம்ம வந்து எம்ட்டி ஸ்டொமக்கில் ஒர்க்அவுட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது நம்ம ஒர்க்அவுட் செய்யிறப்போ ஒரே சீராக ஒர்க்அவுட் செய்யணும் அதாது எந்த ஒர்க்அவுட் செஞ்சாலும் அதுக்கு சமமான ஒரு தன்மையக் கொடுத்து தான் செய்யணும் கொஞ்சம் கூடுதலாகவும் கொஞ்சம் குறச்சலாவும் செய்யக் கூடாது நம்பளுக்கு எனர்ஜிட்டிக்காக என்ன தேவையோ எனர்ஜிட்டிக் ட்ரிங்க் ஏதாது வச்சுக்கிட்டுக் கூட நம்ம சாப்பிட்டுட்டுக் கூட செய்யலாம் அதிக ஃபுட்டு எடுத்துக்கக் கூடாது